நான் வந்து ஜார்ஜ் மேத்யூவ் அப்படிங்கிற ஒருத்தரோட ஐடியை ஃபாலோ பண்ணுறேன் அந்த ஜார்ஜ் மேத்யூவ் யாருன்னு கேட்டிங்கனா அவரு வந்து ஒரு ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவரு எப்படின்னா நம்ம இதில் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது அவரு எடுக்கிற எல்லா ஃபோட்டோவும் வந்து ஃப்ரேம் ஒர்த்தாக இருக்கும் அதாவது அவரு என்னா லென்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹண்ட்ரெட் எம்எம் லென்ஸு அப்றம் வந்து தௌசண்ட் எம்எம் லென்ஸு ஒன்று யூஸ் பண்ணுறாரு தௌசண்ட் எம்எம் லென்ஸ்னா வந்து மைன்யூட்டாக காட்டக்கூடியது அதாவது ஒரு புல்லில் ஒரு ஒரு புழு அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அதெல்லாம்கூட ரொம்ப அக்யூரேட்டாக ஃபோட்டோ எடுத்து காட்டுவார் அதுக்கப்பறம் வந்து ஒரு ஒரு இலையிலந்து விழுகிற தண்ணியை அப்படியே ஃபுல்லாக ஃபோட்டோவாக கேப்ச்சர் பண்ணினாரு அதாவது ஒரு ஒரு இலையிலந்தே டிராப் ஆகிற ஒரு பிச்சர் நடுவில் ஒரு பிச்சர் அது கீழே ஒரு பிச்சர் திருப்பி தண்ணியில் ஒரு ஒரு பிச்சரை வந்து அவ்வளோ துல்லியமாக எடுத்திருந்தாரு அதனால வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்பறம் வந்து ஃபோட்டோகிராஃபர்லே இன்னும் நறைய பேர்ருக்காங்க மேத்யூவ் ஹிடென் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து ஃபோட்டோவோட ப்ரொஃபஷ்னலுக்காக தன்னோட லைஃபையே அர்ப்பணிச்சுருக்காங்க அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களால் நம்ப முடியாது அவங்க தான் எடுத்திருப்பாங்களா ஏன்னா அவங்க உருவத்துக்கும் அவங்க எடுத்த ஃபோட்டோக்கும் சம்மந்தம் இருக்காது அந்த ஒரு ஒரு ஃபோட்டோவும் ஒரு ஒரு ஹின்ட்டை சொல்லும் அதாவது ஒரு ஒரு இந்த மேத்யூவ் ஹெய்டனுங்கிறவரு வந்து ஒரு சிங்கத்தை ஃபோட்டோ எடுத்திருப்பாரு அதாவது அவர் அந்த சிங்கத்தை வந்து பதினோரு வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கார் என்னடா பதினோரு வர்ஷம் ஃபாலோ பண்ணி அவன் என்னடா ஃபோட்டோ எடுத்தான் அப்டின்னு கேட்டிங்கனா அது குட்டியாக பிறந்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்க ஆரம்மிச்சவுரு அது ஒரு ஒரு வயிசுலேயும் வளர வளர ஒரு ஒரு வயிசுலேயும் ஃபோட்டோ எடுத்து பதினோரு வருடங்களாக அந்த சிங்கத்தை ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு அதாவது ஒரு உயிரினத்தை பிறந்ததுலேந்தே அதோட இறப்பு காலம் வரைக்கும் ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்டின்னு சொல்லி மேத்தீவ் ஹிடன் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு அதே மாரி நிறையா பேர் இருக்காங்க அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து இந்த விலங்கு தான் பிடிக்கும் சிங்கத்தை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது அவங்க ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் அவங்கள பொருத்த வரைக்கும் ஃபோட்டோ அப்படிங்கிறது எப்டின்னு கேட்டிங்கனா இந்த ஃப்ரேமுக்குள்ள வருமா அவங்க தொழிலுக்கு அவங்க அவ்வளோ உண்மையாக இருக்காங்க அதனால எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்